ஹலோ ஆ சொல்லுங்க சார் ஆமாம் சார் நான் தான் சார் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் சார் நீங்கள் இப்போ கரெக்ட்டாக எந்த லொக்கேஷனில் சார் இருக்கீங்க நீடாமங்கலங்களா சரி ஓகே சார் நீங்கள் நீடாமங்கலத்தில் இப்போது நீங்கள் பெரியார் சாலைல இருக்கீங்களா இல்லை அண்ணா சாலையில் இருக்கீங்களா சார் பெரியார் சாலைல இருக்கீங்களா ஓகே சார் நீங்கள் அப்படே கொஞ்சம் வந்துகிட்டே இருங்க அங்கே ஒரு எஸ்எம்டின்னு ஒரு கடை இருக்கும் எஸ்எம்டி கடைக்கெனா நீங்கள் கொஞ்சம் ரைட்டாக கட் பண்ணுங்க சார் கட் பண்ணிவிட்டிங்களா ஓகே சார் அப்படியே நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்தீங்கனா ஒரு பாலம் இருக்கும் சார் ஒரு பாலம் தாண்டினிங்னா அண்ணா சாலைகிற ஒரு ப்ளேஸ் இருக்கும் அதிலேந்து நீங்கள் ரைட் எடுத்துக்கோங்க சார் ஆ ரைட் எடுத்துவிட்டிங்ளா இப்போது ஒரு அண்ணா சாலை இருக்கா சார் ஆமாம் சார் ஆமாம் சார் அதுதான் சார் அங்கேருந்து பார்த்திங்னா நீங்கள் ஸ்ட்ரெய்ட்டாக வாங்க ஸ்ட்ரெய்ட்டாக ஒரு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வாங்க சார் ஆ ஹாஃப் கிலோமீட்ரு ஆமாம் சார் ஆமாம் சார் ரொம்பவே கொஞ்சம் வந்துகிட்டே இருங்க அங்கே ஒரு ட்ராக் இருக்கும் சார் கேட்டுக்கிட்டே அதாவது ரயில்வே கேட் இருக்கும் ஆ அந்த கேட்டை தாண்டி பார்த்திங்கனா சக்தி மண்டபன்னு சொல்லிட்டு ஒரு மஹாலிருக்கும் அந்த மஹாலில் ரைட் சைட் கட் பண்ணுங்க சார் ஆ ரைட் சைட் கட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின் சொன்னால் ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்கும் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ப்ளூ கலர் கேட்டு போட்டிருக்கும் சார் அந்த வீடு தான் சார் எங்களோட வீடு ஓகே சார் நீங்கள் ரீச்சாகிட்டு எனக்கு வெளியில் வந்துட்டு கால் பண்ணுங்க சார் நான் உங்களுக்கு பிக் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஃபுட்டு வாங்கிக்கிறேன் சார் வந்துட்டீங்ளா ஓகே சார் நான் வெளியில் வரேன் சார் வெளில வந்து ஃபுட்டை கலெக்ட் பண்ணிக்கிறேன் சார் ஓகே சார் தேங்க் யூ